எங்கள் ஊரு கிருஷ்ணகிரி எங்கள் ஊரில் வந்து அரசு மருத்துவமனை வந்து அவ்வளோவா இருக்காது க்ளீன்னாக சேஃப்டியா அவ்வளோவா கட்டிருக்க மாட்டாங்கள் இப்போது போல்பள்ளி அப்படின்ற ஊரில் கிருஷ்ணகிரிலேயே பத்து கிலோமீட்டர் அங்கே வந்து அரசு கா மெடிக்கல் காலேஜு அப்புறோம் அரசு மருத்துவமனை எல்லாம் பக்கத்துலேயே அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுருக்காங்க எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க இப்போ நல்லா வசதி எல்லாமே இருக்குது அப்போ அவ்வளோ வசதி இல்லாததுனால் எல்லாருமே வந்து தூரமாக சேலம் பெங்களூர் வேலூர் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு வருவாங்கள் ஏழைகளுக்கு வந்து ரொம்ப இதா இருக்குது ஏழைகளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரீயா மெடிக்கல் மெடிக்கல்லு இருக்கிறது மெடிக்கல்லோ இருக்குது மருத்துவமனையும் இருக்குது ஃப்ரீயா அப்படியே பக்கத்துலேயும் காலேஜஸ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் மெடிக்கல் காலேஜ் இல்லாததுனால் நிறைய மெடிக்கல் ஸ்டுடெண்ட்ஸ்லா வெளியேலாம் போய் பெங்களூர் சென்னை அந்தமாதிரிலாம் போய் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போது அந்த கவலை இல்லை எல்லாருமே இங்கே அரசு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணாங்கள் இப்போ முடிச்சு அது ரொம்ப பெருசாக கட்டி எல்லோரும் அங்கே தான் போய் செக்கப் பண்ணுறாங்க படிக்கிறாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது